எங்கள் ஊரில் வந்துட்டு கபடி கோக்கோ அப்றோம் ஸ்கிப்பிங்க் கூடைப்பந்து கிரிக்கெட்டு பாண்டி நொண்டி எஸ்டிஓபி ஸ்டாப்னு ஆடு பிடிச்சி விளாடுறது அந்தமாதிரி நிறையா பொழுது போக்கு விளயாட்டுகள் இருக்குது ஆனால் இதிலயும் ரொம்ப பேமஸ் ஆனது எதுன்னு பார்த்துட்டோம்னா கபடி விளையாட்டுன்னு தான் சொல்லணும் அது வந்துட்டு ஊர்ல இருக்க எல்லா டிஸ்ட்ரிக்கில் இருக்க இல்லை எல்லா நேஷனல்ல இருக்க எல்லாத்தையும் இன்வைட் பண்ணி ஒரு இடத்துல வச்சு விளையாட ஆரம்பிப்பாங்கள் அது வந்து பாரம்பரியமாக விளையாடிட்டு வர ஒரு விளையாட்டு மாவட்டத்தில் வந்துட்டு ரொம்பவுமே ஃபேமஸ்சான ஒரு விளையாட்டு இது வந்து சமூக உணர்வில் இருக்க எல்லாத்துக்குமே வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது இது மூலயமா நிறையா பேருக்கு வேலை கிடைச்சும் வெளிநாட்டில இல்லை வெளி மாநிலங்கள்லயும் வேலை செஞ்சிகிட்டு இருக்காங்கள் இது ஒரு பொழுது போக்கு மட்டும் இல்லாமல் நடைமுறை வாழ்க்கையிலயும் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு நடக்கிற ஒன்றுதான் கபடி விளையாட்டு அப்படிங்குறது வந்து ரெண்டு பக்கமும் ஏழேழு வீரர்கள் வச்சு விளையாடுவாங்கள் அதில் எந்த அணி வந்து எந்த அணியை தோற்கடிக்குது அப்படிங்குறத வந்துட்டு ஊரே உக்காந்து வந்து வேடிக்கை பார்த்து ரசிக்கிற விளையாட்டு